ஹலோ மேம் மேம் கனரா பேங்க்லேந்து பேசுறிங்களா மேம் மேம் எனக்கு வந்துட்டு இதுமாதிரி கோல்டு லோன் வாங்கனும் மேம் என் பேர் வந்துவிட்டு ஃபெமினா நான் வந்துவிட்டு தென்காசிலந்து பேசுகிறேன் மேம் எனக்கு வந்துவிட்டு கனரா பேங்க்கில் அக்கோண்ட்ருக்கு இதுமாதிரி எனக்கு வந்துவிட்டு கோல்டு லோன் வந்து வாங்கனும் மேம் இங்கே வந்துவிட்டு அதைப்பத்தின கொஞ்சம் தகவலை நீங்கள் சொல்ல முடியுமா நான் வந்துவிட்டு ஒரு பத்து பவுன் மேம் ஆ எனக்கு வந்து எனக்கு வந்துவிட்டு ஒரு அஞ்சு லட்சம் வேணும் மேம் நான் வந்துவிட்டு இந்த மாசம் லாஸ்ட்டில் வருவேன் மேம் ஒரு இருபத்தி எட்டாம்தேதி அந்தமாதிரி டேட்டில் வருவேன் மேம் எங்களுக்கு வந்து கிடைக்குமா லோன்னு

ஆ சரிங்க மேம் இதுமாதிரி கேஷ் வந்துவிட்டு எனக்கு உடனே கிடச்சிருமா இல்லை நீங்கள் வந்துவிட்டு லேட்டாக்குவிங்களா மேம் ஆ சரிங்க மேம் இது வட்டி அது எவ்வளோ பேர்சன்டேஜுன்னு சொல்லவே இல்லையே மேம் ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் நாங்கள் வந்துவிட்டு இந்த மாதம் லாஸ்ட்டில் இருபத்தி எட்டாம்தேதி அப்போ வந்து வச்சு நாங்கள் லோன் வாங்கிக்குலாம்ல மேடம் ஆ சரிங்க மேடம்

ஆ ஆமாம் மேடம் நைன் ஒன் சிக்ஸ் தான் அதில் வந்துவிட்டு கொஞ்ச நகைகள் வந்து நைன் ஒன் சிக்ஸ் இல்லை அதனால் நீங்கள் எடுத்துப்பிங்கள்ல சரிங்க மேடம் எனக்கு வந்து கொஞ்சம் அவசரமாக பணம் லோன் தேவைப்படுது அதனால் எங்கள் ஹஸ்பண்டு உடனே வேணும் நீங்கள் இப்போ சொல்லிவிட்டு அதற்கப்பறோம் இல்லை ரெண்டு நாள் ஆகும் அப்படி ஆ சரிங்க மேடம் ஆ ரொம்ப நன்றி மேடம்